ஹலோ சொல்லுங்க ஆமாம் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க

ஒன்றும் இல்லை சார் நாங்கள் போகும் போது ஒரு அஞ்சு கோயில் காட்டுவோம் அஞ்சு கோயில் அதுக்கு உண்டான ஃபியூவல் அலோவன்ஸ்ஸு டோலெலாம் நீங்கள் பார்த்துக்கணும் சார் இங்கிருந்து சபரிமலை போக சொல்கிறீங்களா நாங்கள் மேல்மருவத்தூர் அந்த சைடில் என்னென்ன கோயில் உங்களுக்கு ஃபேமஸ்ஸாக இருக்கோ அந்த கோயில் காட்டுவோம் நாங்கள் அங்கே வர்ற டோல்லு ஃபியூயெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ஒரு ஐயாயிரம் தேவைப்படும்

போய்விட்டு வந்து தான் சார் சொல்லணும் ஏன்னால் டோல் கிலோமீட்டரு இதெல்லாம் பார்க்கணும் போய் இல்லை சார் அந்த அளவெலாம் ஏதும் அனுப்ப முடியாது கிலோமீட்டர் பார்த்து தான் நாங்களும் வண்டி ஓட்டுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங் எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆனால் தான் சார் நாங்கள் வர முடியும் ஆ சரி சார் போய்விட்டு வந்துடலாம் சார் அதெல்லாம் ஒரு பிரச்சினையும் வராது சார் ஆ

சீசன்னு கொஞ்சம் கிரௌடாக இருந்துச்சுனால் லேட் ஆகும் சார் அதுதான் வேறு என்ன இருக்குது சேஃபாக கூட்டு போய் சேஃபாக கூட்டு வந்துடுவோம் ஓகே சார் ஆ இருக்கும் சார் அது அது தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் நான் நிறுத்திடுவோம் உங்களுக்கு

இல்லை சார் அது அது நாங்களே உங்களுக்கு காட்டுவோம் இதுதான்ட்டு அது ஒன்றும் பிரச்சினை இல்லை

ஆ சரிங்க சார்